விவசாயி பற்றி சொல்கிற மாரி இருந்தால் வச்சிங்களேன் விவசாயம் வந்து நம்மளுக்கு ஒரு மூலதனனு சொல்லக்கூடாது அது அது ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியத்துவம் அதுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா நம்ப தலைமுறை தலைமுறையா விவசாயம் பண்ணிக்கிட்டே நம்ம ஏரியாவில தமிழ்நாடு சைட்லாம் ஃபுல் ஆஃப் ஆல் விவசாயம் விவசாயம் விவசாயம் இதே தான் இருக்காங்க அப்போது இ அப்படியே அதுக்கு முன்னே இருந்தாங்க ஏன்னா இப்போ அப்படி இருக்கா அந்த இதே இல்லை அந்த எல்லாம் எங்கே பார் வேலை செய்றோன்னா கம்பெனில வேலை செய்கிறேன் அப்புடின்னுகிறானுவோ இப்பெல்லாம் அப்படி இல்லை அப்படியே மாறிவிட்டு யாரும் விவசாயம் பண்ணுறதில்ல விவசாயம் பண்ணுங்க அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் பண்ணிகிட்டிருந்தாங்க இப்போ யாரும் பண்றதில்லை அவங்க அடுத்த ஒரு கடைக்கு போகிறோம் அவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு இது இல்லைன்னா தண்ணீர் இல்லை தண்ணீர் கொடுத்து சரியான டைம்ல கொடுத்தா தண்ணீர் அவங்க கோடி ரூபாய் கணக்கு இது போட்டு அவங்க விவசாயம் பண்ணுறாங்க அதில் நம்ம வந்து ஒரு தண்ணீர் கூட கொடுக்கறதில்ல அப்போது கொடுக்காதப்ப நம்ம பக்கத்து கட கர்நாடகாக்காரனும் நம்மளுக்கு தண்ணி தர மாட்றான் அவங்களுக்கு அவன் கொடுக்க மாட்றான் அப்போ நம்ம விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் நட் நம்ம நட்டிருக்கோம் தண்ணீர் வறட்சியா கிடக்கு அப்போ எதாக தண்ணீர் கொடுத்தா தான் எதோ இந்த பயிர் வளரும் கொஞ்சம் அவங்க அப்போ அவன் என்ன நினைக்கிறான் கோ காசு போட்டு சந்தியில போய்ட்டுடா பயிர்லாம் வீணாக போய்ட்டுடா நம்மளுக்கு கவர்மெண்ட் கை விட்டுடா அப்புடின்னு அந்த விவசாயி நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறப்ப அவங்களோட கோரிக்கைகள்லாம் நிறவேற்ற வேண்டும் ஒரு ஒரு மாவட்ட ஆட்சியாளர்களும் நிறவேற்ற வேண்டும் அதுமாரி வந்து அப்பப்போ பார்க்கணும் அதுவும் டெல்டா மாவட்டம்லாம் சுத்தமாக ஒரு மழை பேஞ்சாலா டோட்டலா காலியாகிடுது அதேமாரி பார்த்தா தண்ணீர் ஃபு முக்கியமாக கொடுக்கணும் அதுமாரி டோட்டலாக காலியாகிடுது எல்லாமே அவங்க அடுத்தது அவங்களுக்கு தேவையான நீர் பாசனம் நிதி உதவி முக்கியமாக நிதி உதவி இப்போ நம்மளே ஒரு கடைக்கு போகிறோம் கடையில் ஒரு காய்கறி வாங்கப் போகிறோம் அவரு இன்னொருத்தர் வாங்க வராரு நம்ம கொஞ்சம் ஃபேண்ட் சட்டை போகிறோம் அவரு பார்த்தீங்கன்னா அவரு கைலியும் துண்டையும் கட்டிட்டு வரார் நம்ப ஃபேண்ட் இன்ன அவரை இப்படி பார்க்கறப்ப என்னா மனுசன் இப்பிடிருக்கான் அப்புடின்னு பார்ப்போம் ஏன்னா கையில் சேறுங்கீரும் வந்திருக்கானா அவங்க சோற்று அவன் சேற்றுல காலை வச்சா தான் நம்ம இங்கே சோற்றுல காலை வைக்கலாம் அப்படி இருக்குதுங்க அதனால் விவசாயம் ரொம்ப முக்கியம் அதனால் விவசாயத்தோட கோரிக்கையை நிறவேற்றுங்க அப்போ தான் அவங்களோட தற்கொலை குறையும் ஏன்னா இன்னும் நீங்கள் கோரிக்கையை நிறவேத்தாமல் இருந்தீங்கன்னா அவங்களோட தற் தற்கொலை இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும்